ஹலோ சார் குட் மா குட் ஈவினிங் எங்களை வந்து ஒரு ஊருக்கு போகனும் புதுக்கோட்டை பார்டர் வரைக்கும் போகனும் ஸோ கார் பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணனும் சார் காரைக்குடியிலருந்து காரைக்குடியிலந்து அங்கே போகணும் சார் ஏசி கார் வேணும் ஆ ஆமாம் சார் எவ்வளோ ரேட் ஆனாலும் வந்தா எட்டு பேர் போகிறோம் சார்

ஓகே சார்

போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு உடனே வர மாதிரி சார் ஓகே சார் ஒரு த்ரி ஹார்ஸ் கிட்ட இருக்கும் சார் ஆ ஓகே சார் அவ்வளோலாம் ஒரு சிக்ஸ் தௌசன்ட் பார்த்து பண்ணுங்கள் சார் பேக்கேஜ்லதானே புக் பண்ணுறோம் சரி ஓகே சார் சிக்ஸ் தௌசன்ட் பைவ் ஹண்ட்ரட் போடுங்கள் சார் சரி ஓகே சார்

ஓகே சார் நாளானைக்கு வேணும் சார் ஆ லக்ஷ்மி ஆ ஓகே சார் ஓகே சார் காலையில் நைன் ஓ கிளாக் இங்கிருந்தே கிளம்பனும் சார் ஆ ஓகே சார் ஒகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்